இப்போ வந்து புண்ணிய புண்ணிய ஸ்தலங்கள் அதாவது கோவிலில் என்னென்ன நடக்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு ஹிந்து எங்கள் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு அம்மன் கோவில் இருக்கு அங்கே பார்த்திங்கன்னா வாரம்தோறும் நான் செவ்வாக்கிழம வெள்ளிக்கிழம விளக்கு போடுவேன் பிளஸ் அதில்லாமல் அங்கே வந்து ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜை ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சொல்லுறது அந்த பூசாரி வந்து அந்த அம்மனை அலங்காரம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுவார் நம்ப எல்லாரும் அவங்களுக்கு அந்த அம்மனுக்காக வெயிட் பண்ணி அவங்க நமக்கு காட்சி அளிக்கும்போது பார்க்கவே அவ்வளவோ அருமையான காட்சாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் நமக்கு அவங்க சக்கரை பொங்கல் சுண்டல் பிரசாதம் அளிக்கப்படும் இப்போ நான் வந்து பேஸிக்காக சர்ச்க்கு ஒரு ரெண்டு மூணு டைம் போயி இருக்கேன் அந்த சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க ஞாயிற்று கிழம ஞாயிற்று கிழம சர்ச்சில் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க ஒரு கூட்டம் அவர் ஃபாதர் வந்து நமக்கு வந்து போதனைகள் கொடுப்பாரு அடுத்து மசூதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமாஸ் பண்ணுவாங்க நவாஸ் பண்ணுவாங்க இது மட்டும் எனக்கு தெரியும் மற்றபடி நம்பளோட கலாச்சாரப்படி என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழிபாடெல்லாம் ரொம்ப சீர்வரிசையாகருக்கும் ஒரே ஒரு ஹிந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு தேர் திருவிழா அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டாலே ஒரு பூஜை இல்லாமல் அது கம்ப்ளீட் ஆகவே ஆகாது பூஜை மட்டும் இல்லைங்க பூஜையில் இருக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப அதிகம் தெய்வ சக்தி நம்புகிறவங்களுக்கு அது தெய்வம் தெய்வம் இல்லாதவங்களுக்கு அது வெறும் சில நான் ரொம்ப நம்புகிறவங்க பக்தி நான் ரொம்ப கடவுளை நம்புவேன் இது மட்டும் இல்லாமல் கடவுள் நமக்கு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விதமான காட்சி அளிப்பார் நமக்கொரு பிரச்சனை அப்படின்னா கடவுள் தான் முன்னே வந்து நிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் கடவுள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பிர பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது அது நம்மளோட கோவில்களாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் மசூதியாக இருக்கட்டும் இந்த மூணுமே அவங்கவுங்களோட நம்பிக்கை இது எல்லாமே ஒருத்த ஒருத்தவங்க வடிவில் நம்ப பார்க்கலாம் அது கண்டிப்பாக நம்பளால் முடியுன்றது தான் என்னோட கருத்து இது மட்டும் இல்லாமல் நம்பளோட ஸ் புண்ணியத்தலங்கள் அப்படி எடுத்துகிட்டா ஹிந்துக்கு வந்து திருப்பதி காசி ராமேஸ்வரம் இந்தமாதிரி சில ஸ்ப் ஸ்பெசிஃபிக்கான கோவில்களும் உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டு வழிபாடும் ரொம்ப நல்லது ஆன்மீகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்